நான் செஞ்ச சில மிக பெரிய சாதனைகள்னா நான் வந்துட்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்கூல் தேர்ட் மார்க் எடுத்தேங்க நானூற்றி எண்பது எடுத்துருக்கேன் தொளா நைண்ட்டி சிக்ஸ் பெர்ஸன்டேஜ் எடுத்திருக்கேன் அது வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு சாதனைன்னு சொல்லி நான் நெனக்கிறேன் என்னால் முடிஞ்ச எஃபக்ட்டை நான் கொடுத்து நான் அந்த மார்க் எடுத்து நான் முடிச்சிருக்கேன் ரெண்டாவுது வந்துட்டு நான் சக்சஸ்ஃபுல்லாக இஞ்சினியரிங் முடிச்சு டிகிரி வாங்கியிருக்கேன் ஒரு அரியர் கூட ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியரும் இல்லாமல் ஒரு வாட்டியும் நான் எந்த ரீமார்க்கும் வாங்காமல் காலேஜில் ஒரு நல்ல பேரோடு நான் வெளியே வந்துருக்கேன் அது என்னோடய ரெண்டாவது சாதனையாக நான் நினைக்கிறேன் மூன்றாவது நான் ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிட்டு என்ன என்னோடய குடும்ப சூழ்நிலையில எனக்கு வந்துட்டு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாத காரணத்தினால நான் வேலைக்கு போகலை ஆனால் ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண்ணாக நான் வந்துட்டு என் குடும்பத்தை வழி நடத்திட்டிருக்கேனு சொல்லி நான் நினைக்கிறன் என்னோடய குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் என் கணவருக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் இருக்கேன் இருக்கிறதாக நான் நினைக் நான் அதுவே நான் ஒரு பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன் இந்த கால கட்டத்தில் வந்துட்டு உண்மையான ஒரு ஒரு கணவனுக்கு உண்மையான மனைவியாக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது நான் வந்துட்டு என் கணவனுக்கு ரொம்ப உண்மையான ஒரு நல்ல மனைவியாக இருக்கேன் அவர் தூரமாக என்னை விட்டுட்டு வெளிநாட்டில் இருந்தாலும் நான் அவரை வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் கொடுக்காம நான் எப்பவுமே அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் அதுவே எனக்கு ஒரு நல்ல ஒரு என்னோடய வாழ்க்கையில் ஒரு நல்ல சாதனையாக நான் நினைக்கிறங்க